ப்ளீஸ் டெல் யுவர் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹேட் வித் யுவர் ப்ராடெக்ட் நம்மளோட ப்ராடெக்ட்டோட நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இதில் வந்து சொல்லணும் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்னால் நிறையவே சொல்லலாம் என்னன்னா அந்த ப்ராடெக்ட் வந்து யூஸ் பண்ணும் போது எப்படிலாம் நமக்கு வந்து நெகட்டிவ்வாக தோணுதோ அப்படி தான் சொல்லலாம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அது யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நமக்கு திடீர்னு சார்ஜ் ஆஃப் ஆயிடுது ஸ்விட்ச் ஆஃப் ஆகுது ஹோல்டபுளுக்கு கம்ஃபர்ட்டபுளாக இல்லை அந்த மாதிரி சொல்லலாம் அதே மாதிரி சத்தம் சவுண்டு குவாலிட்டி கம்மியாக இருக்குதுனு சொல்லலாம் ப்ரைட்னஸ் லெவல் கம்மியாக இருக்குதுனு சொல்லலாம் இது வந்து மொபைல் ஃபோன்ல சொல்லலாம் இதே வீட்டில இருக்கிற டிவியில சொல்லணும்னா டிவியில சவுண்டு குவாலிட்டி அதிகமாக இல்லைன்னு சொல்லலாம் ப்ரைட்னஸ் லெவல் அதிகமாக இல்லைன்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாட்டி இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைனு சொல்லலாம் அந்த மாதிரி நிறையா சொல்லலாம் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ்ல குற சொல்லணும்னா ஃப்ரிட்ஜ்ல வந்து என்னோடய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்து திங்க்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக வைக்க முடில்ல அதே மாதிரி சர்வீஸ் மெயின்ட்டனன்ஸ் காஸ்ட் வந்து அதிகமாகவே இருக்குது ஏசிக்கும் அந்த மாதிரி சொல்லலாம் ஏசில வந்து சர்வீஸ் மெயின் மெயின்ட்டனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாகவும் இருக்குது அதே மாதிரி அடிக்கடி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது ஏசினால் கரெண்டு பில்லு ஓவராக போகுது இன்வெட்டரு போட்டும் கரெண்டு பில்லு ஓவராக போகுது இதுதான் நெகட்டிவ்வாக சொல்லலாம் அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுற வந்து பைக்கு காரு அதிலையும் நெகட்டிவ் திங்க்ஸ் நிறையாவே சொல்லலாம் ரோட்ல வந்து சேஃப்ட்டி இல்லை அதையும் ஒரு நெகட்டிவ்வாக தான் சொல்ல முடியும் அந்த பொருள் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நிறைய நெகட்டிவ் திங்க்ஸ் இருக்கிறனால நெகட்டிவ்வாக நிறையாவே சொல்லலாம்